இப்போ தண்ணி இல்லாத பக்கம்னா பார்த்துக்குங்க கிணறு குட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சித்திரை வைகாசி மாதத்துலயெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சு போயிடும் அங்கே தண்ணி இருக்காது அப்போ வந்திங்னால் நீங்கள் ஆடி மாதத்துல ஆடி பட்டம் தேடி விதைன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்னா அவங்க உழவு போட்டு வச்சுருப்பாங்க உழவு போட்டு கரெக்டாக மழை வர உழவு போட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க ஃபீல்டை அப்போ வந்து மழை வந்து உடனேயும் அந்த சோளம் கம்பு ஏதாவது வெதைச்சி விட்டாங்கன்னா அதை அப்படியே டக்குன்னு வந்துடும் இப்போ நஞ்சை நிலம்னு வச்சுக்கோங்கவேன் நஞ்சை நிலம் அப்படின்னால் வாழை நெல் கரும்பு இதெல்லாம் பார்த்தீங்னா நஞ்சை பயிர்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டத்தில் தான் அது செய்வாங்க இப்போ வாழைனால் ஐப்பசியில் செய்வாங்க ஐப்பசியில் செஞ்சாங்கனால் ஆனியில் ஆனி ஆடி அந்தக்குள்ளே வெட்டிடுவாங்க ஆடிக்காத்தில் வந்து சுத்தமாக ப்ளாஸ்ட் ஆகும் இல்லையா அதிலேந்து தப்பிக்கிறதுக்காக அந்த மாதிரி செய்வாங்க அப்புறம் நெல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் நம்ம கவர்மெண்ட்டு தண்ணியை நம்பி தான் நம்ம வயலில்யெல்லாம் நெல் விடுகிறோம் அப்போது வந்து அவங்க சித்திரை மாதத்துல அவங்க நெல் த தண்ணி விடுவாங்க அதை விட்டால் அப்புறம் அறுவடையானதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் விடுவாங்க கார்த்திகை அந்த மாதிரி விடுவாங்க அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம நெல் போட்டு அதை எடுத்துக்கலாம்